இந்தியப் போக்குவரத்து வசதி எப்படி இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியப் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு அந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது எல்லாமே மண் ரோடு அந்த மாதிரி ரோடு தான் இருக்கும் இவங்களா ஒரு ஒரு ரோடு வந்து இவங்களா ஒரு அமைச்சிருப்பாங்க இவங்க டெய்லியும் நடக்கிறதுனால அந்த இடத்துல வந்து செடி எதுவும் வராமல் அந்த இடத்துல வந்து இதுமாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டு காடு மாதிரி இருக்கும் காட்டுலேருந்து ரோடு வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ இந்த காலம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஏன் எடுத்தால் எல்லாமே இடம் தார் ரோடு மாதிரி மாறிடுச்சு அங்குட்டு இங்குட்டு எல்லா இடத்துலையும் ட்ராஃபிக்கு ஸ்பீட் ப்ரேக் அந்தமாதிரி நிறைய இடங்கள்ல போட்ருக்காங்க சிக்னலு அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இருந்ததோட இந்தளவுக்கு வந்து ரொம்ப முன்னேற்றமாகியிருக்கு வேணும்ங்கிற இடத்துல எல்லா இடமும் போகலாம் எல்லா இடமும் ஃபர்ஸ்ட்டுலாம் நிறைய இடத்துக்கு போறதுக்கு ரூட்டே இல்லாமல் இருந்துச்சு ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டு எல்லா இடமும் நாட்டில் இருக்க எல்லா இடமும் போகிறதுக்குலாம் ரூட்டுலாம் ரொம்ப நெறைய இருக்குது ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மக்கள் பொதுவாக பொதுவாக நாட்டில் உள்ள பல இடங்களுக்கு எப்படி பயணம் செய்கிறார்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி குதிரை வண்டி அந்த மாதிரி நிறைய வண்டிகள் அந்த இது மாரி விலங்குகள் மூலமாக பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நிறைய போக்குவரத்து வந்துடுச்சி என்னென்ன பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ராலி ட்ராக்ட்ரு காரு பைக்கு சைக்கிளு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போ இது புதுசாக வந்து எலெக்ட்ரிக் பைக்கு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு பெட்ரோல் டீசல் வண்டி அந்த மாதிரி நிறைய வண்டி எல்லாம் வந்துடுச்சு அது மூலமாக வ மக்கள் வந்து யார்யாருக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அதை பிடிச்ச மாதிரி வாங்கி அதில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி அப்படின்ட்டு இருக்குது அதலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அதனுடைய முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸ்டோக் வண்டி ஒன்னு இருந்துச்சி டூ ஸ்டோக் வண்டியில் வந்து ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அதனால் பூமி வந்து ஒரு மாசு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால அதுலேருந்து டூ ஸ்டோக்லேருந்து ஃபோர் ஸ்டோக்குன்னு சொல்லி ஒன்று மாற்றினாங்க ஃபோர்ஸ்டோக் மாற்றினா அது டூ ஸ்டோக்கோட ஃபோர் ஸ்டோக் வந்து நிறைய பொல்யூஷன் வந்து கண் து க கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஃபோர் ஸ்டோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்ட் ஃப்ளக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இருப்பாங்க ஸ்பார்ட் ஃப்ளக் யூஸ் பண்ணி அதில் வந்து இது இன்ஜின் வந்து ரன் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இருந்தாங்க எல்லா இன்ஜினுக்கும் காரும் சரி பைக்கு பஸ்ஸு எல்லோத்துக்குமே சரி அதே மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இன்னும் பொல்யூஷனை கம்மி பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூல் இன்ஜெக்ஷன் மோ மோல்டை வந்து கொண்டு வந்துவிட்டாங்க ஃப்யூல் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வி ஏ வி ஃபோரு பி எஸ் சிக்ஸு பிஎஸ் பி எஸ் ஃபோரு பி எஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இது இருந்துச்சு இப்போ வந்து பி எஸ் சிக்ஸு வந்துடுச்சு மாடல் பி எஸ் சிக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொல்யூஷன் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா அதில் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃப்யல் இன்ஜெக்ஷன் தான் அதனால் அதனால் ஸ்பார்க் ஃப்ளக் இது வந்து இங்கே கிடையவே கிடையாது அதனால் அது கார்ப்ரேட்டர் வேலை வேலையும் கிடையவே கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இருந்ததோட இப்போ வந்து அது பொல்யூஷன் கம்மி பண்ணுறதுக்காக இந்தியாவில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவெலப் ஆகி இப்போ முன்னேற்றத்துலிருக்கு அதே மாதிரி மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இது பயணம் பயணத்தில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எடம் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் ட்ராவல் பண்ணணும் மக்கள் வந்து போகிறாங்கன்னா இப்போது வந்து பஸ் மூலிமா போகலாம் ட்ரெயின் மூலிமாவும் போகலாம் ஃப்ளைட் மூலிமானு போகலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறது வந்து அதனாலேயே நமக்கு டைம் வந்து லேட்டாகும் ஒரு பஸ் வந்து ஒரு மணிக்கு எட்டு எட்டு மணிக்கு வருதுன்னா அந்த பஸ்ஸு நம்ம சப்போஸ் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாகிடுச்சுன்னா பஸ் மிஸ்ஸாகி மிஸ்ஸாயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு பஸ்ஸு போகணும் அப்படி பஸ்ஸு மிஸ்ஸாச்சுன்னா அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அடுத்த பஸ்ஸு வெயிட் ப வர்றதுக்கே ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கும் போது நமக்கு அதனாலேயே அதுலேயே நம்ம டைம் வந்து நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிரும் அது ஒரு பலன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டிருக்காங்க சிக்னல் போடுறது ஒரு பெஸ்ட்டு தான் நிறைய ட்ராஃபிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து பைக் அதிகமாக இருக்கிறதுனால சிக்னல் வந்து போடுறாங்க இந்த சிக்னல் மூலிமா பார்த்தீங்கன்னாலும் நிறைய இது நிறைய போக்குவரத்து வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது ரொம்ப இதாகுது ரொம்ப ட்ராஃபிக் ஆகுது ட்ராஃபிக்கினால ரொம்ப ப்ராப்ளம் வரும் அதேமாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்கறதுனால அதுனாலேயும் நமக்கு இதாக வரும் புகை புகைலாம் நிறைய வரும் அதலாம் ஒரு ப்ராப்ளமு அதேமாதிரி அதில் என்னென்ன முன்னேற்றம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு நிறைய இடத்துல ஸ்பீட் ப்ரேக் போட்டிருக்காங்க அந்த ஸ்பீட் ப்ரேக் போடுறது முக்கியந்தான் ஆனால் தேவையான இடத்துல மட்டும் ஸ்பீட் ப்ரேக் போட்டால் ஓகே அதே தேவையில்லாத இடத்துல நிறைய இடத்துல இப்போது ஒரு இடத்துல இங்கேயிருந்து ஒரு ரெண்டு ஒன்றரை மீட்டர் போனாலே ஒரு கிலோமீட்டர்லேயே நாலஞ்சு ஸ்பீட் ப்ரேக் இருக்குது நமக்கு எங்கே முக்கியமாக எங்கே ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்காங்களோ எங்கே ஸ்கூல் அதிகமாக இருக்கோ இல்லை எங்கே மெடிக் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பார்க் அந்த மாதிரி ஆளுங்கள் நடமாட்டம் அதிகமாக நிறைய இருக்கிற இடத்துல தான் ஸ்பீட் ப்ரேக் வந்து மெயினாக போடணும் அதை விட்டு தேவையில்லாமல் ஆளுங்களே இல்லை அந்த ஊரே மொட்டையாக இருக்கும் அந்த இடத்துல மே மேக்ஸிமம் போட்டு வெச்சிருப்பாங்க ஸ்பீட் ப்ரேக் அந்த மாதிரி இருக்க இடத்துல தான் இது பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபர்ஸ்ட்டு வ பார்த்தீங்கன்னா சிங்கிள் வே ரோடு மட்டுந்தான் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவே டூ வே அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க போகிறதுக்கு ஒரு ரூட்டு வர்றதுக்கு ஒரு ரூட்டு இப்படி ரெண்டாக பிரித்ததுனால இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு இருந்ததோட இப்போ வந்து ரொம்ப முன்னேற்றமாக வந்து ஆகியிருக்கு அதேமாதிரி டூ வே பொசிஷன் ஹைவே அந்தமாதிரி பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து வெளியே ஃபாரின் கொஞ்சம் லாங்காக போறதுனால ஒரு டூ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கோயமுத்தூர்லேருந்து ஒரு பேங்ளூர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஹைவே அந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும் போதுலாம் ஹைவே மாதிரி போகிற ரோடுலாம் போட்டிருக்காங்க அதே மாதிரி இதே மாதிரி நம்ம ஏரியாவிலையும் எல்லா ஏரியாவிலையும் அதே மாதிரி டூவே மாதிரி இருக்குது இது பொசிஷன் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு வந்து இனி இந்தியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கும் அதே மாதிரி போக்குவரத்து போகிறதுக்கும் நமக்கான இது ஈஸியாக போகலாம் ஈஸியாக வரலாம் எல்லாத்துக்கும் டைம் மிச்சமாகும் இது யாருக்கும் எந்தவொரு பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு ஃப்ரீயாக போய்ட்டு ஃப்ரீயாக வரலாம் அதேமாதிரி ட்ராஃபிக்கு அது மேக்ஸிமம் ஜாஸ்த்தி இருக்காது அதனால் ஆக்ஸிடெண்ட்டும் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ எல்லாம் ஒரே ரோடாக இருக்கிறதுனால ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு நான் முன்னாடி போறேன் இதாக போறேன் ஸ்பீடாக போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டு அதிகமாக போய்ட்ருப்பாங்க அதில் பார்க்க முடியலை இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்பீடு கேமரா வந்து அங்குட்டு இங்குட்டு சிக்கனலில் வெச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப பெனி பெனிஃபிட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஸ்பீடு வந்து லிமிட்டுக்கு மேலே ஒரு எயிட்டிக்கு மேலே அந்த மாதிரி லிமிட்டுக்கு மேலே அதிகமாக போனாங்கன்னா அந்த வண்டியை வந்து அந்த கேமரா வந்து பார்த்து ஃபோட்டோ பிடிச்சு அவங்களுக்கு வந்து அலாட் பண்ணி ஃபைனை போடுது அவுங்கவங்க ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு முன்னேற்றமாக இருக்குது இந்த மாதிரி பழைய இது வந்து இந்தியா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதனால் இந்தியா வந்து நாளுக்கு நாள் பார்க்கும்போது டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இந்தியாவில் எந்தவொரு பிரச்சனையும் இல்லை இன்னும் இதே மாதிரி எல்லா இடமும் ஃபுல்லாவே இதே மாதிரி டெவலப்மெண் டெவலப் ஆகணும் எல்லா ஏரியாவிலையும் இந்த ஏரியா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான சிட்டியில் மட்டுந்தான் இந்த மாதிரி கே கேமரா அதில் ஸ்பீட் கேமராவில் அலாட் பண்ணியிருக்கிறாங்க இது இந்தமாதிரி இது வந்து எல்லா ஏரியாவிலையும் அலாட் பண்ணணும் எல்லோருக்கும் எல்லா ஏரியாவில் டு டூ வே மாதிரி ஏன் பெஸ்ட்டு ரோடு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும் ஒவ்வொரு ரோடும் பார்த்தீங்கன்னா போட்டதே சரியாக இருக்காது போ ப போய் இப்போ புதுசாக போடுவாங்க போட்ட உடனே ஒரே ஒன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் பிய்ஞ்சு பிய்ஞ்சு வந்துடும் குண்டு குழியாயிரும் மழை வந்துச்சுன்னா தாங்காது இந்த மாதிரி மாறி ம மழை வெயில்லாம் மாறி மாறி இருக்கறதுனால அந்த இது தாங்கவே மாட்டேங்குது எல்லாம் அரைகுறையாக தான் போடுறாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிற சைடு டாப்பிக் கம்மி பண்ணுறதுக்காக தான் ரோடு ரோடு மேலே வந்து பாலம் மாதிரி புதுசாக போட்டு பாலம் போட்டு ரோடு ரோட்ட வந்து ரெண்டாக ரெண்டாக பிரித்து விட்றாங்க இந்த மாதிரி தனித்தனியாக எங்கெங்கே போவணுமோ இப்டிலாம் பார்க்கும்போது தான் ரொம்ப பஸ்ட் இருந்ததோட பஸ்ட்டெல்லாம் பாலம் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது இப்போது பார்த்தீங்கன்னா பாலம்ங்கிற ஆப்ஷன் வந்து ரெ இருக்குது அதனால் ரொம்ப முன்னேற்றம் ஆகிட்ருக்கு இன்னும் இதே மாதிரி எல்லா இடமும் பாலம் அதே மாதிரி ஸ்பீடு கேமரா ஸ்பீட் ப்ரேக்கர் ரோடு டூ வே ரோடு அந்த மாதிரி எல்லாமே ஹைவேங்கிற மாதிரி லாங் போகிறதுக்கு எல்லா ஏரியா மெயினான ஏரியா எல்லா ஏரியாவுக்கும் இதே மாதிரி நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு போகணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இந்த மாதிரிக்குலாம் தேவை இன்னும் இந்தியாவுக்கு இன்னும் அதிகமாக தேவை இன்னும் போகப்போக இன்னும் டெவெலப் தான் ஆகும் அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்க தான் போகிறோம்